சுய உதவிக்குழு பற்றி என்னோட கருத்து என்ன அப்படின்னா நம்மளாவே யாரையும் டிப்பன் பண்ணி உதவி பண்ணுற ஒரு குரூப் வந்து இருக்கிறது ஒரு நல்ல விஷயோ தான் பெண்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்குவதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஹெட்மாஸ்டராகவுமே இப்போ நிறைய பெண்கள் வந்து வேலை செய்கிறாங்க ஆட்டோவும் ஓட்டுறாங்க அது விண்வெளியிலேயும் நிறைய பெண்கள் வந்து சாதிச்சிட்டு வராங்க இதே மாதிரி எல்லா ஃபீல்டுலையுமே வந்து பெண்கள் வந்து ரொம்பவே சாதிச்சிட்டு வராங்க அவங்களுக்கு பிடித்த படிப்புகள் படித்து அதையும் மேற்கொண்டு அவங்களுக்கு பிடித்த வேலைகளல்லாம் வந்து செஞ்சு அவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்து பெண்களே வந்து அவங்களே வந்து கிரியேட் பண்ணிக்கிறாங்க